ஜிபே நான் யூஸ் பண்ணுறேன் அதில் நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது நன்மை என்னெனா நம்ம இப்போ ஒரு பே காசை எடுக்கிறதுனாலும் இல்லை போடுறனாலோ பேங்க்குக்குதான் நம்ம போய் ஆகணும் ஒரு நாள் லீவு போடணும் வேலைக்கு போடுறவங்க இல்லாட்டி மெனக்கெட்டுப் போய் ரொம்ப துாரம்கிறதுனால பஸ்சில் அலைஞ்சி திரிஞ்சுதான் போகணும் ஆனால் ஜிபே இருக்கிறனால ஈஸியாப் பணம் பரிவர்த்தனை செஞ்சுக்கலாம் ஓ யாருக்கும் போடுறதுனாலும் போட்டுகலாம் நம்ம எடுக்கிறதுனாலும் உடனே போயி அந்த அப்பயே எடுத்து யாருக்கும் கொடுக்கிறனாக்கூட நம்ம அப்படியே அவங்க செல்லுக்கு மொபைலுக்கு ட்ரான்ஸ்வர் பண்ணிக்கலாம் அதில் ஒரு சில நன்மைகள் இருக்குதுதான் ஈச் ஒரு சில எல்லாத்துக்கும்னு சொல்லமுடியாது ஒரு சில பேருத்துக்கு இது நிறைய யூஸ்புல்லாக இருக்குது ஒரு சில பேருத்துக்குப் பார்த்திங்கனா இதனால எந்த யூசும் இல்லை ஒரு கிராமத்துக்குள்ளேலாம் இருக்கவர்களுக்கு பார்த்திங்கனா டவர் கிடைக்காது அனுப்பின உடனே பார்த்தா அப்படியே போய் நின்றுக்கும் அவங்களுக்கும் ரீச் ஆகாது இவங்களுக்கு சென்ட் ஆகிரும் அந்த மாதிரி ப்ராப்ளங்கள் சந்திக்கிறாங்க நிறைய பேர் டவர் ப்ராப்பளம்னால்தான் தவிர மற்றபடி பெரிய இதுயில்ல அதுவும் நெட்வொர்க் ப்ராப்ளம் சிஸ்டம் ஒர்க் ஆகாமல் போகுது அந்த மாதிரி ஒரு சில பிரச்சினைகள் வருது என்ன காசை அனுப்பினா இவங்களுக்கும் சென்ட் ஆகிரும் அவங்களுக்கு ரீப்ளே வராது என்ன ப்ராப்ளம்னால் நெட்வொர்க் ப்ராப்ளம் நெட்வொர்க் ஒரு ப்ராப்ளம்னால் அது ஃபுல்லாக தீமையெனு சொல்ல முடியாது சில நன்மையினும் சொல்ல முடியாது அதில் நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது